ஹலோ முருகா ஹோட்டலுங்களா

நாளைக்கு காலையில் திங்ககிழம ஒரு டிஃபன் ஒ வேணும் ஒரு இருபது பேருக்கு ஒரு இருபது பேருக்கு டிஃபன் வேணும் மதியம் வந்து சாப்பாடு வந்து ஒரு இருபது பேருக்கு வேணும் அந்த டிஃபன்னெலாம் வந்து என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் உப்பு காரமெலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுங்க இந்த டிஃபன்னெலாம் வந்து ரொம்ப அந்த சி பவுடரெலாம் சேர்க்காதீங்க எங்களுக்கு சோடாமாவுலெலாம் அதெல்லாம் போட்டு அதிகமாக கொடுக்காதீங்க எங்களுக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ் மட்டும் சாப்பிட்றதுக்குதான் இருபது பேருக்கு மட்டும் தான் கேட்குறேன் ஆ அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுங்கண்ணே ஓகேங்களா இந்த சாப்பாடு போ பண்ணுறீங்க பார்த்தியா பாயாசம் கொடுக்குறீங்க பார் இந்த மதியம் மதியம் உணவில் அந்த பாயாசத்தில் வந்து சக்கரை வேணாம் சக்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டிருங்கள் போடலாம் ஒரு லைட்டாக கொஞ்சம் சேர்த்துங்க வேறு ஒன்றும் இல்லை அதிகமாக சேர்க்க வேண்டாம் மற்றதெல்லாம் சாப்பாடெலாம் அதே மாதிரி தான் உப்பு காரம் அந்த அந்த சாம்பாரெலாம் கொஞ்சம் உப்பு காரமெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க முக்கியமாக ரைஸெலாம் கரெக்டாக நார்மலாக எப்போதும் போல் செய்து கொடுங்க வேறு ஒன்றும் இல்லை ஒகேங்களா அதுதான் இருபது பேர் காலைல இருபது பேர் சாயங்காலம் மட்டும் மதியம் மதியம் லஞ்ச் டைம் ஒரு இருபது பேர் காலையில் வந்து டிஃபன் டிஃபனும் பூரியும் கொடுத்துருங்க மதியம் வந்து சாப்பாடு கொடுத்துருங்க லஞ்ச் டைம்மு ஓகேங்களா சரி ஒகே எவ்வளோ நேரத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் நாளைக்கு காலைல இல்லை நீங்களே எடுத்துகிட்டு வரீங்களா நீங்கள் எடுத்துகிட்டு வரதுனாலும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கு என்ன சார்ஜஸ்ஸோ நான் கொடுத்துர்றோம் ஓகேங்களா ஓகே